ஆ ஹலோ மேடம் வணக்கம் நான் சீர்காழிலர்ந்து வந்துருக்கேன் என்னோட பையன் மகிழனந்தன் இவன் வந்து டென்த் படிச்சி முடிச்சுருக்காப்ள இப்போ ஸோ மார்க் டென்த்தில் நான் நானூற்றி தொ தொண்ணூற்றி ஓரு மார்க் எடுத்துருக்காங்க ஸோ உங் மயிலாடுதுறையிலேயே உங்கள் ஸ்கூல் தான் பெஸ்ட் ஸ்கூல் கேட்டதில் சொன்னாங்க அதனால் உங்கள் ஸ்கூலில் நான் சேர்க்கறதுக்காக வந்துருக்கேன் எனக்கு ஃபீஸ் டீட்டைல்லாம் சொல்லுறீங்ளா மேடம் சரிங்க மேடம் அதாவது மேடம் என் பையனை வந்து நான் டாக்டர் படிக்கணும்ன்னு ஆசைப்பட்றேன் அதனால் நீட் எக்ஸாம்லாம் எழுதணும் அதனால் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கலான்னு பார்க்குறேன் அந்த மே பையாலஜி மேக்ஸ் வரும்ல மேடம் அந்த குரூப் அந்த மேடம்

சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் இல்லை மேடம் நான் சீர்காழிலர்ந்து வரதுனால் ஹாஸ்ட்டல் ஃபீஸ் தான் தேவைப்படுங்க நான் ஹாஸ்ட்டலில் நான் ஏ பையனை உங்கள் ஸ்கூல் ஹாஸ்ட்டல்லையே நான் படிக்க வைக்கிறதாக இருக்கேன் என் பையனுக்கும் வீடை வீடை விட ஹாஸ்ட்டலில் படிக்க தான் பிடிக்கும் சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் நன்றி மேடம் எனக்கு வந்து என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிட்டா போதும் மேடம் நல்ல படிப்பான்னு எனக்கே தெரியும் மற்றபடி பிள்ளைய பார்த்துக்கோங்க மேடம் எதுவும் பிரச்சனை இல்லாமல் ஏன்னா தூரத்துலர்ந்து வரோம் ஆமாம் மேடம் அதனால் தானே மேடம் உங்கள் உங்கள்கிட்ட கால் பண்ணி பேசுகிறேன் சரிங்க மேடம் நன்றி மேடம்